எங்கள் ஊர்ல வந்துக்கு பார்த்தீன்னா கரண்டு போய் விட்டது எனக்கு பார்த்தீன்னா மொபைலு லேப்டாப் இதெல்லாம் மா கரண்ட்டு இல்லாதனால் சார்ஜு போட முடியல எனக்கு வந்து இப்போ வந்து கரண்டு தேவைப்படுது கரண்ட்டு எப்போ வரும் எந்த டைம்ல வரும்னு சொல்லி எங்களுக்கு தெரியல நீங்கள் வந்து தெரிஞ்சிச்சின்னால் எங்களுக்கு வந்து கால் பண்ணுங்கள் கரண்டு எப்போ வரும்னு சொன்ன நான் வேலைக்கு வேற அவசரமாக போகணும் சீக்கிரம் கரண்டு ஆன் பண்ணிங்கன்னால் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்